இது வந்து சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம ஏரியாவில் அவங்களுக்கு வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட்லி தோசை பரோட்டா இது வந்து ரோஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியாகள் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ரொம்பவே சீப்பாகவே கிடைக்கும் அது வந்து அது ரொம்ப அதிகமாகவும் கடைகள் வந்து அதிகமாகவும் இப்போ வந்துருச்சு ஏன்னால் சுற்றுலா தலங்களில் நிறையா பேர் வருவாங்க வாங்குவாங்க அப்படின்ட்டு நிறையா கடைகளும் ஆரமிச் ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து எளிதாக இதெல்லாம் கிடைக்கக்கூடியது இது வந்து ஸ்டால் அதாவது பெரிய பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி தான் வெச்சுருக்காங்க ஸ்டாலாகவே ஏற்படுத்தியிருக்குறாங்க இதில் வந்து இந்த உணவு வந்து எளிதாகவும் கிடைக்கக்கூடியிற அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க